எங்கள் வீட்டில் வந்து எல்பிஜி இருக்குது நான் பிறந்ததுலருந்து பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து எல்பிஜி கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் வந்து விறகு அடுப்பையும் நாங்கள் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம் தண்ணி காய வைக்கிறதுக்கு வீட்டில் நிறையா பேர் வந்தாங்கனால் அந்த பிரியாணியெலாம் இது மாதிரிலாம் பண்ண விறகை யூஸ் பண்ணி தான் நாங்கள் சாப்பாடு செஞ்சுட்ருக்கோம் இதுமூலமாக எந்த சிரமம்னால் அதிகமாக வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறதனால அது சீக்கிரம் அந்த விறகை வந்து நம்ம மறந்துவிட்டோம் காஸ்ட் அதிகமாக கொடுத்து நம்ம எல்பிஜியை வாங்கிகிட்ருக்கோம் விறகு மூலமாக சமைக்கிறதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்து ஆனால் எல்பிஜியில் சாப்பிடுறது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து அவ்வளவா நம்மளுக்கு வந்து எ இல்லை